என் வாழ்க்கையில் நான் மிகவும் அதிகமாக மதிக்கிறது எதுன்னு பார்த்திங்கன்னா நான் செய்கிற வேலை அதுக்கு காரணம் ரெண்டு விஷயம் மொதல் விஷயம் எனக்கு நான் செய்கிற வேலை ரொம்ப பிடிச்சி செய்கிறேன் இன்னொரு விஷயம் நான் செய்கிற வேலையால் தான் நான் இன்னுமும் சாப்ட்டுகிட்டு இருக்கேன் உயிர் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் இந்த ரெண்டு விஷயத்துனால தான் நான் அதை ரொம்ப மதிக்கிறேன் அது மட்டும் இல்லை எனக்கு சின்ன வயசுலேருந்தே ஒரு சில கனவுகள் ஆசைகள் இருக்குது அதை பூர்த்தி செஞ்சது நான் செய்கிற வேலைகள்தான் நான் அது மட்டும் இல்லாமல் எனக்கு ஒரு மரியாதை ஒரு பேர் ஒரு அந்தஸ்து எல்லாமே கொடுத்தது நான் செய்கிற வேலைதான் அதனால நான் என்னுடைய வேலையை ரொம்ப மதிக்கிறேன் அதை நான் தொடந்து செஞ்சுக்கிட்டே இருப்பேன் எது எதுவரைக்கும்னா என்னோடய கனவை நான் போய் அடைகிற வரைக்கும் நான் அதை செஞ்சுக்கிட்டே இருப்பேன் அதை நான் மதிக்கிறேன் மதிச்சுக்கிட்டே இருப்பேன்